கோவிலுக்கு போகணும் நல்ல நேரத்தில் போகணும் ஃபேமிலியோட போறோம்னு தானே உங்களுக்கு வண்டியை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆட்டோவை ம் நீங்கள் டயத்துக்கு எங்கேயாவது வந்திங்களா என்ன நினச்சிட்டு இப்படி ப பண்ணுறீங்க நீங்கள் ஒரு புக் பண்ணியிருக்கோம் ஒரு ஆட்டோவனா நீங்கள் டயத்துக்கு வரணும் நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி போகணும் கோயிலுக்கு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறோம் இந்தா வந்துட்டோம் அந்தா வந்துட்டோம் இங்கே வந்துகிட்டுருக்கங்குறிங்க ஆ திரும்ப ஃபோன் அடிக்கிறோம் ஃபோன் எடுக்க மாட்டங்கிறிங்க ம் ம் சரிங்க ஃபோன் எடுத்து நீங்கள் சொல்லணும்லங்க நாங்கள் டயத்துக்கு போகணும்ல உங்களுக்காக எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுறது நீங்கள் வரேன் என்னால் வர முடியலைனு நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் எங்களுக்கு

சரிங்க இல்லைங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் இல்லைன்னு நான் சொல்லலை டிராஃபிக் ஆயிட்டும்னு சொல்கிறீங்க சரி எங்கள்கிட்ட தகவல் சொல்லனும்ல நீங்கள் இங்கே அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டோவை நாங்கள் புக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு வந்து போனோம் நீங்கள் சொல்லலாம்ல தகவல் எங்கள்கிட்ட எங்களால் வர முடியலைங்க இதாகிடுச்சி அப்படின்னு சொல்லலாம்ல ம் சரிங்க சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் நான் ஃபோன் அடிச்சேனா நீங்கள் ஃபோன் எடுக்கணும் அப்படி இல்லையா ஃபோன் நீங்கள் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் நாங்கள் ஃபோன் அடித்தாலும் நீங்கள் எடுக்க மாட்டேங்குறிங்க அப்புறோம் எப்படி எங்களுக்கு தெரியும் இது மாதிரில்லாம் இனிமேல்லாம் இருக்காதிங்க ம் அதனால பக்கத்தில் இருந்த ஆட்டோ டிரைவரை நாங்கள் ஆட்டோவை கூட்டிக்கிட்டு நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டோம்